எங்கள் அம்மா மீன் குழம்பு வைக்க சொல்லிக் கொடுத்தாங்க அந்த மீன் குழம்பு வந்து அம்மியில் அரைச்சி மிளகா தனியாவெலாம் வெச்சு அம்மியில் அரைச்சி செய்வோம் அதோட டேஸ்ட்டே வேறு அது வேறு அடுப்பில் வேறு செய்வாங்க விறகு அடுப்பில் மண்பானை வெச்சுட்டு அது தவா மாதிரியே இருக்கும் மண்பானை அதில் தான் மீன் குழம்பு வைப்போம் அது வந்து மீன் குழம் மண்பானையில் வைச்சாலே அதோட டேஸ்ட்டே வேறு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வெச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அடுப்பை பற்ற வைப்பாங்கோ அடுப்பை பற்ற வைக்கிற முன்னே மசாலா ரெடி பண்ணிப்பாங்க அந்த ஒட்ட ஒட்ட நல்லா மிளகாவ காஞ்ச மிளகா வந்து செடியிலே போய் இருக்குது எங்களது மிளகா தோட்டம் இருக்கும் அதில் பறிச்சுட்டு வந்து அந்த மிளகா தனியாவெலாம் வெச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அது ஒரு உருண்டை வெச்சுப்பாங்க பக்கத்தில் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த அரைச்சு வைச்ச மசாலாவை போட்டு நல்லா வதக்கிவிடுவாங்க ஏன்னால் அப்போ தான் அந்த பச்ச வாசனை போகும் அதனால் அதை நல்லா வதக்கிவிட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற்றி புதி புளி ஊற்றி அது நல்லா புளி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்க நல்லா சுண்ட சுண்டின பின்னாடி அதுக்கு முன்னே மீனை நல்லா கிளீன் பண்ணி வெறும் மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் போட்டு கிளறி நல்லா வெச்சுருவாங்க ஏன்னால் மஞ்சள் லேட் ஆச்சுன்னா இதாகும் அந்த மீன் கூட வந்து எங்கள் கழனிலேயே கிணறு பம்ப் செட்டு இறைக்கிற இடத்துலியே பிடிச்சின்னு வருவோம் முள் கெளுத்தி மீன் அது அது கிளீ அப்பா தான் கிளீன் பண்ணி கொடுப்பாரு அந்த முழுசு முழுசாக இருக்கும் அந்த மீன் சின்ன சின்னதாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீனை கிளீன் பண்ணி அப்பா கொடுத்துருவாரு அதை கொண்டு வந்து அம்மா கீழே வைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அம்மா தான் எனக்கு மீன் குழம்பு இந்த மாதிரி செய்யணுன் சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரியே நானும் செய்துன்னு வரேன் இருந்தாலும் அப்போது வந்து அடுப்பில் செய்த டேஸ்ட்டு இப்போது வந்து கேஷ் அடுப்பில் செய்தால் வரல அது நம்ம மண்பானையில் சாப்பிற சாப்பாட்டுக்கும் சாதாரணமாக செய்கிற சாப்பாடு குழம்புக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மீன் வறுத்தாங்கன்னால் மிளகா பொடி இதெல்லாம் போட்டு முதல் ஊற வெச்சுடுவாங்கோ மஞ்சள் தூள் மிளகா பொடி ஸ் உப்பு இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா வறுத்து ஒரு ரெண்டு தாம்பாளத் தட்டில் நல்லா ஆற வெச்சுடுவாங்க அதை ஆற வெச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்து அது அதை அப்படியே சூட்டோடு கொடுப்பாங்க பார் அதோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போது அம்மாவை பார்த்து நானும் அதே மாதிரியே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நான் செய்தாலும் அதே மாரி டேஸ்ட்டு வருது எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் மீன் வறுத்த மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்பு மீன் குழம்பு மீன் இன்னிக்கு குழம்பு மீந்துச்சுன்னால் மறுநாள் வெச்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு ஏன்னால் மீன் குழம்புலாம் வந்து அன்னிக்கே ஊ அன்னிக்கே வெச்சு அன்னிக்கே ஊற்றி சாப்பிட்டா அது வந்து உப்பு காரெல்லாம் அந்த மீனில் ஏறாது ஒரு மாதிரி இருக்கும் மண்பானையில் இருக்கிறதால மறுநாள் வெச்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு அதே மாதிரியே சாப்பாடு மீந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வெச்சுடுவோம் அந்த சாப்பாட்டில் வந்து த பழுது மாதிரி கரைச்சிப்போம் கரைச்சிட்டு இந்த மீனை எடுத்து வெச்சு தட்டில் சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு இருந்தாலும் அப்போது வைக்கிற மீன் குழம்புக்கும் இப்போது வைக்கிற மீன் குழம்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது நா அவ்வளோ நல்லா இருக்கும் மீன் பழைய சோற்த்துக்கும் அந்த மீனை தொட்டுக்கின்னு சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போவும் மீன் குழம்பு செய்கிறேன் ஆனால் மீன் குழம்பு இப்பெல்லாம் ஒரே நாளில் காலி பண்ணிடுறோம் ஏன்னால் இப்போது இருக்கிறவங்க பழைய குழம்ப வெச்சு சாப்பிட கூடாதுகிறதால ஒரே நாளில் மீன் குழம்பெல்லாம் காலி பண்ணிடுறோம்